நான் வந்துவிட்டு எங்கள் வீட்டு மாடியிலதான் வந்து தோட்டம் போட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குத் தேவையான தக்காளிச் செடி கத்தரிக்காச் செடி அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணேன் அதுக்கப்பறம் திராட்சை கொடியை பார்த்தேன் அது மேலே ஒரு ஆசை வந்து நம்ம வீட்லையும் ட்ரை பண்ணலாம் மாடியில போட்டால் நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக அதனோட விதைய வாங்கிகிட்டு வந்து நான் போட்டு ட்ரை பண்ணேன் அது வந்து பச்சை கலர்லையும் கருப்பு கலர்லையும் நல்லா கொத்து கொத்தாக நிறையா பூத்துச்சு அது வந்துவிட்டு நான் அன்னாந்து பார்க்கும் போது அது நம்ம மேலேயே படும் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குத் தேவையான காய்கறிகள் செடிகள் அதெல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக கொத் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா அது எல்லாமே நான் ட்ரை பண்ணேன் எல்லாமே நல்லா சூப்பராக வந்துச்சு வீட்டோட முற்றத்தில் வந்துவிட்டு துளசி மாடம் மட்டும் வச்சுருந்தோம் அது பாரம்பரியமாக காலம் காலமாகவே இருக்கறதுனால அதை நாங்கள் தோட்டமாக அதிகமாக கன்சிடர் பண்ண மாட்டோம் வீட்டு மாடியில இருக்கிற தோட்டத்ததான் வந்துவிட்டு நான் ரொம்பவுமே பாதுகாப்பாக வளர்த்திட்டு வந்தேன் பூக்களுமே நிறையா வச்சுருந்தேன் மல்லியப்பூ அப்புறம் முல்லை ஜாதிமுல்லை அந்தமாதிரி நிறையா வளர்த்துனேன் அது எல்லாமே வந்துவிட்டு ரொம்பவுமே பார்க்கவுமே அழகாக இருக்கும் அதனோட வாசமும் அதிகமாக இருக்கும் காய்கறிகள் செடிகள் தான் வந்துவிட்டு அதிகமாக இ இதை பார்த்து பார்த்து அதிகமாக வளர்த்தணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாச்சு அதனால் மாடியில இடம் பத்தாதனால பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கனால அங்கையும் நான் அதிகமாக வளர்த்த ஆரம்பிச்சேன் வாழை மரம் அப்புறம் தென்னை மரம் அந்தமாதிரி மரங்களும் நான் வளர்த்து அதிகமாக ஆரம்பிச்சேன் அது எல்லாமே எனக்கு ஒரு ஹாபி மாதிரி இல்லாமல் அதுவே என்னோட தொழிலாக மாறி அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சி